இந்தியாவில் உள்ள அனைவருக்குமே டீ ரொம்ப பிடிக்கும் எனக்கும் டீயை ரொம்ப பிடிக்கும் டீ வந்து எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது டீ இல்லாமல் யாராலேயுமே இருக்க முடியாது நான் சாப்பிடாம கூட இருந்துடுவேன் ஆனால் டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது யாராலேயுமே டீ குடிக்காமல் இருக்க முடியாது வயலில் வேலை செய்கிறவங்க எல்லோருமே டீ குடித்துட்டுதான் வேலை செய்வாங்க விவசாயிங்க தொழில் அதிபர்கள் எல்லோருமே டீ குடிக்காமல் இருக்க மாட்டாங்க எல்லோரும் எல்லோருக்கும் டீனால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து டீயெல்லாம் இஞ்சி டீ ஏலக்காய் டீ ப்ளாக் டீ அதுமாதிரி விதவிதமான டீகள்லாம் போடுவோம் எங்கள் வீட்டில் ரெண்டு வேளையுமே டீ குடிப்போம் எல்லோருக்குமே டீ ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு டீ வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது மசாலா டீ அதுமாதிரி பலவிதமான டீயெலாம் இருக்குது வயலில் வேலை செய்கிறவங்க எல்லோருமே டீ தான் குடிப்பாங்க நிறையா பேர் சாப்பிடாம கூட இருப்பாங்க ஆனால் டீ குடிக்காமல் யாராலேயுமே இருக்க முடியாது என்னாலேயே டீ குடிக்காமல் இருக்க முடியாது நான் சாப்பிடாம கூட இருந்துடுவேன் ஆனால் டீ குடிக்காமல் இருந்ததே இல்லை ஒ ஒரு நாளைக்கு மூணு டைம்னாச்சும் டீ குடிச்சிடுவேன் இப்போ வீட்டுக்கு விருந்தாடிலாம் வராங்கன்னால் அவங்க வந்து வந்தோடனே நம்ம தண்ணி குடிங்க அப்படினு சொல்லுவோம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் டீ குடிக்கிறீங்களானு தான் கேட்போம் அவங்களுமே யாராக இருந்தாலுமே டீ தான் குடிப்பாங்க தலைவலி பிரச்சனை மற்றபடி காய்ச்சல் அப்படி எதுவாக இருந்தாலுமே எனக்கு டீ குடித்தா சரியாகிடும் அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்குப் போகிறங்களோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா உடனே டீ தான் குடிப்பாங்க அதே அவங்களுக்கு வந்து இருமல் பிரச்சனை அதுமாதிரிலாம் இருந்துச்சின்னால் அந்த டீயில் இஞ்சி தட்டி போட்டு இஞ்சி டீனு குடிப்பாங்க அதுமாதிரி வாசனை டீ அப்படின்னா ஏலாக்காய்லாம் தட்டி போட்டு நல்லா வாசனையாக டீ குடிப்பாங்க டீயிலேயே வந்து பலவிதமான டீயெலாம் இருக்குது எல்லோருக்குமே டீ வந்து ரொம்ப பிடிக்கும் டீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டீ தான் எல்லோருக்குமே சாப்பிடாம எல்லோருமே இருப்பாங்க ஆனால் டீ குடிக்காமல் யாராலேயுமே இருக்க முடியாது டீ வந்து விதவிதமாக செய்வாங்க எல்லார் வீட்டிலிமே டீ குடிப்பாங்க ஒரு வீட்டில் ஒருத்தங்கனாச்சும் டீ குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்டிலியும் ஒரு ஒருத்தங்கனாச்சும் டீ குடிப்பாங்க டீ பிடிக்காத ஆளே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல உள்ள எல்லோருக்குமே டீனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீ வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்